முதலாம் பேங்குக்கு போணும்னாலே யோசிப்பாங்கள் எப்போது கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்பட்லாம் யோசிப்பாங்கள் நம்ம எதாவது காசு போடுற அந்த படிவத்திலலாம் ஏதாவது எழுதும் போது ஒரு சிலதுலாம் நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டாலோ அங்கே வேலை பார்க்குறவங்களே நம்மளை ஒருமாதிரி சொல்லுவாங்கள் அது எல்லாரும் முன்னாடியுமே கேட்குறது கொஞ்சம் சங்கட்டமாக தான் இருக்கும் ஆனால் இப்போ அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் தாண்டி ரொம்ப டெக்னாலஜியில ரொம்ப இதாக பெருசாக வந்துருச்சு முதலாம் பணம் எடுக்கணுன்னா ரொம்ப நேரம் நின்று அதை எழுதி அதை கொண்டு போய் கொடுத்து வாங்குகிறமாரி இருக்கும் இப்போ ஏடிஎம் வந்தோடனையும் எல்லாருக்குமே அது ரொம்ப சுலபமாக போயிடுச்சு அதுவுமே மொ எந்த ஏடிஎம்னாலும் யார் கார்டு வச்சிருந்தாலும் போய் பணம் எடுத்துக்கலான்ற அளவுக்கு ரொம்ப சுலபமாக வந்துருச்சு அது மாதிரி முத பணம் போடும் போதெல்லாம் எவ்வளோ பணம் போட போகிறோம் அந்த பணம் வந்து நூறுபா தாள் எவ்வளோ இருக்குது இரநூறுவா தாள் எவ்வளோ இருக்குதுன்னு அதை வந்து சரியாக எண் அதை வந்து எண்ணி அந்த கட்டத்துக்குள்ள போட்டு அது எவ்வளோ வருது அப்படின்லாம் சொல்லி பார்த்து பார்த்து போடணும் இப்போ அந்தமாதிரிலாம் இல்லை ஏடிஎம் கார்டு வச்சே பணம் வந்து நம்ம வந்து உள்ள போட்டுக்கலாம் இப்போ அதுக்கும் அட்வான்ஸ்ஸாக ஏடிஎம் கார்டும் தேவையில்லை பேங்க்ல கொடுத்துருக்குற நம்பர் மட்டுமே போதும் அதுக்கு நாங்கள் வந்து ஒரு நாலு நம்பர் வந்து ரகசிய நம்பர் அனுப்புவோம் அந்த நம்பரை சொல்லி இதில் வந்து போட்டாலே பணம் போட்டுக்கலான்ற அளவுக்கும் ஆயிடுச்சு அதுவும் இன்னும் ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு அதனால இப்போ பேங்க்குக்கு போணுன்றதை விட எல்லாமே கையிலையே ரொம்ப ஈஸியாக இருக்குது நம்ம கணக்கில் எவ்வளோ பணம் இருக்குது மொத்த பணம் இருக்குன்றதுக்கும் நம்ம அங்கே தான் போய் அந்த அந்த வங்கி புத்தகத்தெல்லாம் கொடுத்து அவங்கட்ட இது பண்ணி வாங்கிட்டு வருவோம் இப்போ அப்படி இல்லை ஃபோன்லையே அதுக்குன்னு ஒரு சில செயலியெலாம் இருக்குது அதையே யூ பயன்படுத்தி எவ்வளோ கணக்கு இருக்குதுன்னு பார்த்துக்குறோம் பணம் அனுப்புகிறதுக்கும் நம்மளை கணக்கை பயன்படுத்தியே வந்து அதை வந்து அனுப்பிக்கலாம் கடைக்கு போய்ட்டு காசு கொஞ்சம் பத்தலை சில்லற காசெல்லாம் இல்லை அப்பட்னா கூட இப்போ அந்த வங்கிக்கணக்கை வச்சே பத்துருபா அஞ்சுருபா கூட வந்து நம்மக்கிட்ட இருந்து இன்னொருத்தவங்கள் அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விடலாம் ஃபர்ஸ்ட்டு அக்கௌண்ட்டு இருந்தால் தான் இன்னொருத்தவங்கள் அக்கௌண்ட்டுக்கும் நம்ம அதுக்கு அவங்க நம்பர் வாங்கி தான் நம்ம காசு போடணும்னு இருந்துச்சு இப்போ அவங்க பேங்க்ல எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டு ஒரு சில செயலி மூலயமா அந்த நம்பரை வச்சே பணம் போடுற அளவுக்குமே வந்துருச்சு அந்த அளவுக்கு இப்போது வந்து பேங்க்கோட எல்லாமே சுலபமாயிருச்சு முகவரி மாத்துகிறதுக்குமே ஃபோன்ல உள்ள ஒரு செயலியை யூஸ் பண்ணி முகவரி வந்து மாற்றிக்கலாம் இப்போ இது வங்கி கணக்கு புத்தகம்லாம் வந்து பதிவு பண்ணணும்னா முத பேங்க்ல போய் பண்ணணும் இப்போ அதுக்குனே தனியாக மிஷின் இருந்துருக்குது அதிலயே நம்ம கொடுத்து அந்த ப வங்கி புத்தகத்தை போய் அதில் கொடுத்து கொடுத்தோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து வரவு வச்சு கொடுத்துருது எவ்வளோ வந்துருதுனு அதுமாதிரி நம்மளோடய ஃபோனுக்கே மெஸேஜ் வந்துருது இவ்ளோ இருக்கு எடுத்துட்டாங்கனு அதனால ரொம்ப பாதுகாப்பானதாக இப்போ வங்கிகள்லாம் வந்து மாறிட் மாறிடுச்சு